ஹலோ சார் ப்ரின்ஸிபல் தான பேசுகிறது சார் நான் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் சார் சார் ஏன் பேர் விக்னேஷ்வரன் சார் ஃப ஃபைனல் இயர் ட்ரிபிள்இ படிக்கிறேன் சார் இந்தமாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்காக என்எல்சியை விஸிட் பண்ணணும் சார் நான் போய் ஆமாம் க்ளாஸ்லேருந்து நாங்கள் போகறோம் சார் உங்கள் பெர்மிஷன் வேணுன்னு தான் சார் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி வச்சிந்தேன் ஆமாம் சார் நான் தான் சார் நீங்கள் அதுக்கு இன்னும் எதுவும் சொல்லல சார் சார் நாங்கள் ஒரு பாயிஞ்சி பேர் போகறோம் சார் நாங்கள் செலெக்ட் பண்ணிருக்காங்க சார் க்ளாஸ்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் விஷியமாக ஒன் வீக் ஆவும் சார் நாங்கள் மே டுவெண்ட்டி செவன்லேருந்து போகறோம் சார் மே டுவெண்ட்டி செவன் போய்விட்டு ஜூன் ஒன்னாம்தேதி வந்துருவோம் சார் அன்றைய வரையும் எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் ஆ நம்ம க்ளாஸ் ஸ்டாஃப் தான் சார் வராங்க அவங்க விட்டா அவு அவங்க பெர்மிஷனோட தான் சார் நாங்கள் போகறோம் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ப காலேஜ் பஸ்ஸில் தான் சார் இப்போ ட்ராவல் பண்றமாதிரி இருக்கும் ஆமாம் சார் நாங்கள் ப்ரோஜெக்ட் ஒர்க் தான் சார் போகறோம் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அதெல்லாம் பயப்படாதீங்க சார் நாங்கள் ஃபைனல் இயர் நாங்கள் எல்லாரும் ஒன்னாகதான் சார் போகறோம் எல்லாம் சார் க்ளாஸ் சார் தான் சார் செலெக்ட் பண்ணாங்க ஸ்டாஃப் தான் சார் எல்லாம் அஷோக் குமார் சார் தான் ஆமாம் சார் அவர் தான் சார் சொன்னார் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போகணுன்னு சொன்னாங்க சார் நீங்கள் சைன் நீங்கள் சிக்னேச்சர் போட்டு அலோவ் பண்ணால் தான் சார் என்எல்சியில கார்டை காமிக்கமுடியும் நம்ப க காலேஜ் ஸ்டாஃபை அலோவ் பண்ணிருக்காங்கன்ட்டு காலேஜிலேருந்து வந்துருக்கோம்னு அவங்களுக்கு போய் காமிக்கணும் எப்போ சார் பார்க்க சொல்லுறது

ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்